சட்ட ஆவணங்கள் உருவாக்குவது வந்து கடினம்தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்கள் ஊருக்கு ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு வந்து கேம் போட்டிருந்தாங்க நான் போய் எல்லாமே அங்கே கொடுத்தேன் என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோயெலாம் எடுத்துகிட்டுப் போய்விட்டாங்க அப்புறம் எனக்கு ஓட்டர் ஐடி வரும்போது என்னோட அட்ரெஸ் வந்து அதில் ஃபுல்லாக தப்பாக இருந்துச்சி நான் வந்து அங்கே கேம் போட்டவர்களே கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க அட்ரெஸ்லாம் இப்படி தப்பாக இருக்குது நான் கரெக்டாகதானே கொடுத்தேன் அப்படினு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போய் பாருங்க அப்படினாங்க தாலுகா ஆஃபீஸ்சில் போய் பார்த்தா அவங்க சும்மாவெலாம் பார்க்கவே முடிகிறதில்ல நம்ம எப்போ போனாலுமே ஒரு நூறு பேர்க் கிட்டே அங்கே வெயிட்டிங்கிலே இருக்காங்க அப்போ நானும் சரி எப்படியாவது பார்த்துர்லாம் இன்றைக்கிப் பார்த்துர்லாம் பார்த்தா ரெண்டு மூணு நாள் அப்படியே இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க அப்படி என்னால் மாற்றவே முடியலை ஒரு இதனால ஒரு எலெக்ஷனில் வந்து என்னால் ஓட்டுப் போடவே முடியலை அவங்க பண்ண தப்புனால் என்னோட ஓட் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ எப்படி இதை இந்தமாதிரி லேட் பண்ணிகிட்டே இருந்தால் சட்ட ஆவணங்களை நாங்கள் எப்படி டக்குனு மாற்ற முடியும் இது வந்து கண்டிப்பாக கடினமான ஒன்றுதான்